மேடம் இது கனரா பேங்க்காங்க என ஆ எனக்கு வந்து பர்ஸ்னல் லோன் ஒன்று அப்ளை பண்ணலான்ருக்கேன் நாங்கள் வந்து இப்போ வந்து திருச்சி டிஸ்ட்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ம் ப்ரைவேட்தாங்க மா மாதம் ஒரு முப்பது ரூபா வருங்க மேடம் அதுக்கு மேடம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கொஞ்சம் விவரமா சொல்கிறீங்களா மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆ சரிங்க மேடம்

இல்லை மேடம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எடுக்குகிறோம்

ஆ சரிங்க மேடம்

சரிங்க மேடம் நாங்கள் காலையில் மார்னிங்கில் வரோம் மேடம் வந்தால் எல்லா டீட்டைலும் ஒரே நாளில் முடிச்சுருவீங்களா மேடம்

ஆ ஆ மொத்தமாக கிடச்சிருமா மேடம் ஏடிஎம்யில் இது மாதிரில ஆ சரிங்க மேடம் கண்டிப்பாக வரோம் மேடம் நாளைக்கு காலையில் வரோம் மேடம் ஓகே தேங்க் யூ மேடம்